ஹலோ வசந்தபவனா சார் ஆமாம் நான் வழக்கமாக வந்து ஆர்டர் பண்ணுவேனே ஃபுட் அந்த இடத்துலேருந்து தான் பண்ணுறேன் டேவிட் ஆமாங்க நாங்கள் எல்லாம் பெரியவங்ககெல்லாம் வந்து வெளியூர் போய்கிட்டுருக்குறோம் அதனால் வந்து பசங்களுக்கு சாப்பாடு தேவை அதனால் நீங்கள் வழக்கமாக அந்த க நீங்கள் ஆர்டர் செய்கிற அதே அட்ரஸ்ஸுக்கு சாப்பாடு அவங்களுக்கு அனுப்பணும் மேலும் எங்களுக்கும் சாப்பாடு வேணும்னால் நாங்கள் இந்த இடத்துக்கு வெளியூர் வந்திருக்குறோம் சென்னையில வந்திருக்குறோம் ஆமாம் சென்னையில வந்து இந்த அயனாவரம் இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு எங்களுக்கு இந்த இந்த அட்ரஸ்ஸுக்கு கொடுக்கணும் ஆமாம் அதனால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் சக்கரவர்த்தி நகர்ல இருக்கிறோம் சக்கரவர்த்தி நகர்ல இத்தனை ஐந்தாம் நம்பர் வீட்டுக்கு நீங்கள் சாப்பாட்டு எடுத்துகின்னு வந்து கொடுக்கணும் வழக்கமாக கொடுக்குற இடத்துக்கு எங்கள் பசங்களுக்கு தேவையான சாப்பாடும் நீங்கள் எங்களுக்கு மொ முதல்ல ஏற்கனவே ஆர்டர் பண்ணுற இடத்துக்கே நீங்கள் கொடுக்கணும் தவறாது கரெக்ட் டைமில் செய்வீங்களா சரிங்க